ஹலோ ராகவி கடையா ம் காயிகறி காய்கறி வேணும் என்னென்ன காய் என்னென்ன காய் இருக்குது எங்களுக்கு வீட்டில் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் எங்களுக்கு அதிகமாக வேணும் எப்படி கிலோ ம் ஆ

அந்த இதுல ம் ம் சரி கம்மி விலையா கொடுங்க தக்காளி எல்லாம் கம்மி விலையா கொடுங்க சீசனில் விலை கொஞ்சம் கொறச்சு கொடுங்க எங்களுக்கு இல்லை நான் வந்து வாங்கிவிட்டு வரணுமா இல்லை நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்களா ஆ இல்லை நீங்கள் அதை அனுப்பி நீங்கள் அனுப்பி வைக்கறீங்களா ஆளு எடுத்துட்டு வரேன் இல்லைன்னால் நீங்களே அனுப்பி வைங்க வீட்டுக்கு

என்ன விலை மொத்தமாக வெங்காயம் என்ன விலை என்னது தக்காளி தக்காளி ம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் அதனால் விலை விலை கம்மியாக போடுங்கள் வெங்காயம் அஞ்சு கிலோ கிலோ போட்டுக்கோங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ

ம் சரி வரேங்க சரி அப்போ அதெல்லாம் மொத்த லிஸ்ட்டு எப்படின்னு எங்களுக்கு தெரியணும் அதனால் இப்போ நான் நான் வந்து பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு இப்போ நான் வந்துகிட்டிருக்கிறேன் கடைக்கு ஆ ஆ சரிங்க